கோயில் திருவிழாக்கள்ல பாடல்கள் மற்றும் சினிமா அதெல்லாம் ஒளிபரப்பறதுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பெரிய பெரிய ரீல்கள் அதெல்லாம் வச்சு ஒளிபரப்பு பண்ணிட்டிருந்தாங்க ஸ்பீகர்ஸ் எல்லாம் பெரிசா கட்டி அதுக்கு ஸ்க்ரீன்ஸெல்லாம் வேட்டி அந்த மாதிரி கட்டி அதை பண்ணிகிட்டிருந்தாங்க இப்போ புதுசா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி டேரக்டா ஸ்க்ரீன்ஸில் ப்ளே பண்ணிடறாங்க எந்த ஒரு மூவிஸ்னாலும் அதுக்கப்புறோம் பாடல்கள் அப்டின்னு வந்துட்டு இப்போ மொபைலேயே வந்து கோயிலில் எந்த சாமி பாட்டு வேணும்னாலும் ஃபோனில் வந்து யூடியூபு அந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ப்ளே பண்ணிக்கிறாங்க கேசட்டெல்லாம் போட்டு ரெகார்ட் பண்ணுறது கிடையாது அதுவும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ் வச்சும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒயர்லஸ் ஸ்பீக்கர் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு ஸோ அதை யூஸ் பண்ணி கேஸட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணியே வந்து எல்லா சாங்ஸுமே ப்ளே பண்ணிக்கிறாங்க ஈவென் வந்து வாத்தியங்களெல்லாம் ஒலிக்கிறது கூட இப்போ ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா அதுக்கே ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ அதை யூஸ் பண்ணியே வந்து இது இந்த புதிய கண்டுபுடிப்புகள் மூலம் அதை மேம்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலி